ஹலோ வணக்கங்க வாட்டர்மேனுங்களா தண்ணி காலையில் குடத்தை எடுத்துகிட்டு போய் பிடுச்சோம் தண்ணி வந்து கலப்படமாக வருது பூரா மஞ்சக் கலராக மஞ்சக்கலராக வருது இன்றைக்கி இருந்து வருதுங்க ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங் சரிங் அதாவது வந்துங்க உங்களுக்கு என்னென்னு கேட்டோம்னால் பூராக சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்து வர்ற மாதிரி இருக்குதுங்க கலந்து வந்துதுனால் சுகாதாரக்கேடு கெட்டு பூராக வந்து இந்த மாதிரி சொரீஸ்ஸு இந்த மாரிலாம் நோய்கள் எல்லாம் பரப்புகிறக்கு அபாயம் இருக்குது அந்த தண்ணியில் அப்படி வரும்போது என்னெனு கேட்டோம்முனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து இப்படி கலந்து கலந்து வந்தால் நாங்கள் எப்படி குடித்து இது மாதிரி சோறு தண்ணி எல்லாம் ஆக்கி கஞ்சி தண்ணி குடிக்கிறது ம் ம் ம்

சரி சரி அதாவது வந்துங்க சுகாதார சீர்கேடு கொசு டெங்கு காய்ச்சல் எல்லாம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சுகாதார சீர்கேடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவந்து தண்ணி வந்து சரி செஞ்சால்தான வந்து நல்லமுறையாக நம்ம வாழமுடியும் சரிங்க அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேங்கனா வரக்கூடாத காய்ச்சல் இந்த வரக்கூடாத மஞ்சக்காமாலை இந்தமாரிலாம் நோய் அபாயம் வந்துச்சுனால் ரொம்ப சிரமங்க மனிதன் வாழமுடியாது

சரிங்க

தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் இப்போ என்ன பண்ணமுடியும் சொல்லுங்க நம்ம வாழ்கிற வாழ்வே ரொம்ப மோசமாக போயிடும் சரிங்க அதாவது வந்து பார்த்து நல்லமுறையாக கொஞ்ச கொஞ்சம் பண்ணி பண்ணி கொடுங்க சார் சரிங்களா சரிங்க சார் வணக்கங்க சார் சரிங்களா